இயற்கைக்காட்சி பார்த்திங்கனா நாங்கள் கல்லாறு தான் மேக்ஸிமம் போவோம் அந்த கல்லாறு பார்த்திங்கனா ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப கூலிங்கான பிளேஸ் அந்த பிளேஸ்ஸு ஊட்டி அந்த மாதிரி சைடுலாம் பார்த்திங்கனா ரொம்ப மிக நல்லா கூலிங்காக இருக்கும் அந்த கூலிங்கில் பார்த்திங்கனா அங்கே தண்ணிலாம் நிறைய போகும் மேலே இருந்து அருவிமாதிரி எல்லாம் வரும் அந்த அருவியில் நாங்கள் குளிச்சிருக்கிறோம் ஜாலியாக இருந்துருக்கிறோம் அங்கே இயற்கைக்காட்சினா பிளாக் தண்டர்னு இருக்குது அங்கே நாங்கள் போனது இல்லை அந்த அனுபவத்தை பற்றி சொல்லணும்னா அந்த பிளாக் தண்டர்க்குள்ள நிறைய டூரி அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும் சூரிய உதயம் பார்த்திங்கனா சூரிய உதயம் நாங்கள் கன்னியாகுமரியில் பார்த்தோம் ரொம்ப அழகாக இருக்கு அந்த சூரிய உதயத்தை பார்க்குறக்கு எல்லோரும் கன்னியாகுமரி போகிறாங்க அந்த சூரிய உதயத்தை பார்க்குறக்கு அங்கே திருவள்ளுவர் சிலை இருக்குது அந்த திருவள்ளுவர் சிலை கிட்ட போனோம்னா சூரிய உதயம் ரொம்ப அழகாக தெரியுது அதுக்கு ஒசரம் நாங்கள் கன்னியாகுமரி போவோம்